வணிக நடவடிக்கைகளுக்குப் பயன்படுத்தக் கூடிய எங்கள் பகுதியில் இருக்க இயற்கை வளங்கள் என்று பார்த்தீங்கன்னாக்க இயற்கையான காய்கறிகள் இருக்குது காய்கறியில் கத்திரிக்காய் பச்சை மிளகாய் முள்ளங்கி வெங்காயம் தக்காளி இதெல்லாம் எங்கள் ஏரியாவில் எங்கள் பகுதியில் பயிரிடல் அறுவடை பண்ணுறாங்க மற்றது பார்த்தீங்கன்னாக்கா மரங்கள் வகைகள் பார்த்தீங்கன்னாக்கா தேக்கு தென்னை மாமரம் வேம்பு மலை வேம்பு இதெல்லாமே இந்த மாதிரி மர மர வகைகள் எங்கள் பகுதியில் வந்து வணிகத்துக்காக செய்கிறாங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இரும்புத் தொழில்களில் பழைய இரும்பு ஜா பழைய இரும்பு ஜாமான்கள் எல்லாமே வாங்குறாங்க பழைய இரும்பு செம்பு இதெல்லாம் அது பொருட்களெலாம் வாங்குறாங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா கட்டிட ஜாமான்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா செங்கல் இங்கு எங்கள் பகுதியில் செங்கல் அறுவடை பண்ணுறாங்க மணல் வந்து ஜல்லியை குவா குவாரி மணல் இந்த மாதிரி மணல்கள் எல்லாம் எங்கள் ஏரியாவில் பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் பகுதியில் செய்கிறாங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உணவுப் பொருட்களில் உணவுப் பொருட்கள் வகைகளில் சிறுக்கு சிறு சிறு தானிய வகைகளும் இப்போ சில சிறு தானிய வகைகளும் எங்கள் பகுதியில் வந்து அறுவடை பண்ணுறாங்க